தமிழ்நாட்டில் கல்வி முறை வந்து காலப்போக்கில் வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே தான் இருக்குது ஆரம்பத்தில் வந்து படிக்கவே வந்து வழி இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப வறுமையில் இருந்தாங்க அதனால் அவங்களால் படிக்கவே முடியாத ஒரு சூழ்நில அப்புறம் வந்து ஒரு சூழ்நிலையில எப்படி வந்துது அப்படின்னா புதிதாக நிறைய அரசு பள்ளிகள் வந்தது பள்ளிகள் வரும் போது அப்போவும் அவங்க வீட்டோடய வறுமை சூழ்நிலையினால் நிறைய பேர் வந்து படிக்காத ஒரு சூழ்நில தான் அப்புறம் பள்ளிகளில் வந்து அவங்க உணவு வழங்க ஆரம்பிச்சாங்க மதிய உணவு வழங்க ஆரம்பிச்சாங்க அப்போ படிக்கவே படிக்காத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மலைவாழ் மக்கள் அந்த மாதிரியான மக்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளில் படிப்பு வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவங்க இந்த தடைகள்லாம் தாண்டி கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சாங்க கல்லூரிலேயும் போய் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ காலை உணவு திட்டம்லாம் இருக்குது இந்த மாதிரியான திட்டங்கள்னாலேயும் சரி இந்த மாதிரி படித்து அவங்க வெளிநாடுகளில் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிது அவங்களுக்கு கிடச்ச அங்கீகாரம் அவங்க குடும்பத்தாருகளுக்கு கிடைக்கணும்னு நினச்சி அவங்க அவங்களுக்கும் வந்து அதெல்லாம் வந்து அந்த படிப்பை கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழ்நாட்டில் பொதுவாக கல்விமுறை எப்போவும் வந்து ஒரு சிறந்த கல்விமுறை தான் அது வந்து அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் பாகுபாடின்றி எல்லா மக்களும் கல்வி பிறணுங்கிறது அவங்களோடய முக்கியக்குறிக்கோள் இலவச கணினி மடிக்கணினி இலவச மிதிவண்டி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கல்விக்காக கொண்டு வந்தாங்க இலவச பேருந்து பயண அட்டை இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் படிக்கலாம் அவங்களும் வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு போகலாங்கிதை ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு எல்லா நிலையில் இருக்கற மக்களும் படிக்க ஆரம்பிச்சாங்க இன்றும் படிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க படிப்பே ஏறாதவங்க கூட ஒரு அவங்களுக்கேற்ற மாதிரியான தொழில் பள்ளி படிப்புகள படிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியப் பங்கு வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்வி இப்போ மூலை முடுக்குகள் எல்லா இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சி அது தான் என் என்னோடய பார்வையில் முக்கியமாக தெரிகிறது அப்படி மூலை முடுக்குகளுக்கு செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அதிகமாகும் புதிய திட்டங்கள் உருவாகும் புதிய முதலீடுகள் வரும் புதிய முதலீடுகள் வரும் போது வெளிநாட்டு முதலீடுகள்லாம் வரும் போது வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் படித்த கல்வி வந்து எல்லாருக்கும் வேலையாக மாறும் எல்லாருக்கும் அது வேலையாக மாறும் போது அவர்களோடைய குடும்பத்திற்கு அது வருமானமாக மாறும் அது வருமானமாக மாறும் போது அவர்களுடைய நிலை மேன்படும் இப்படி குடும்பம் அவர்களுடைய நிலை மேன்பட்டால் அந்த சமூகம் வளரும் அந்த மாவட்டம் வளரும் இறுதியாக அந்த மாநிலம் ஒரு நல்ல ஒரு இடத்தில் அதோடைய நிலையை வைத்திருக்கும் கல்வி முறை தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறது புதிய புதிய திட்டங்களாலும் புதிய புதிய நடைமுறைகளாலும் இது ஒரு நல்ல ஆரம்பம் தான்